அண்ணா பால்கார அண்ணாங்களாண்ணே ஆ நான் அந்த தர்ஷன் பேசுகிறேன்ணே இந்த பெரம்பலூர் இந்த பெரம்பலூர் நம்ம பெரம்பலூர் தானேண்ணே டீக்கடைப் பக்கத்தில் வீடு முன்னாடி பால் வாங்கிட்டிருந்தோம் பழைய ஆள் ஆ ஆமாம் ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆ ஒன்றும் இல்லைண்ணா ஒரு வீட்டில் கொஞ்சம் சின்ன தேவை இருக்குங்கண்ணா தேவை வைச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பல்க்காக கொஞ்சம் கொஞ்சம் பால் வேணும் அதுதாங்கண்ணா அடித்தேன் ஆ ஒரு அறுபது லிட்ரு வேணுண்ணா ஏன்னால் ஒரு ஒரு பால் சம்பந்தமாப்பட்ட ஒரு ஸ்வீட்டும் செய்யலாம்னு இருக்கோம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் பால் தேவை நிறையா இருக்குதுண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா டேட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாளில்ண்ணா ரெண்டு நாளில் இருக்குதுண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா ஈவினிங்கே கொடுத்துருங்கண்ணா ஏன்னால் கொஞ்சம் ஆமாங்கண்ணா கொஞ்சம் ஸ்வீட் செய்கிற வேலையும் இருக்குது முன்கூட்டியே வேலை செய்ய ஆரம்மித்தா தான்ணா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆ முன்னாடியிலேருந்தே வாங்கிட்டிருக்கோம் பார்த்து விலையச் சொல்லுங்கள் எவ்வளோ என்னென்னு ஓ சரி சரிண்ணா அப்போ நான் இல்லைங்கண்ணா நாற்பத்தி ஆறு ரூபாங்குற மாரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது இப்போ எப்புடின்னா நான் ஐம்பதுன்னா விலை ஏறிடிச்சாங்கண்ணா ஆமாம் ஆமாண்ணா கடை பக்கத்தில் கொஞ்சம் வந்திருச்சேன்னு வாங்கிட்டு வாங்கிறத விட்டுட்டோண்ணா அதுதாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா பண்ணிக்கலாண்ணா பண்ணிக்கலாண்ணா பண்ணிக்கலாண்ணா அப்புறம் எப்படிண்ணா கே கேன்லேயேவாண்ணா இல்லை மொ மொத்தமும் கேனில் இறக்கிருவீங்களா இல்லை எப்படிங்கண்ணா இல்லை வீட்டிலேருந்து பாத்திரம் ஏதாவது எடுத்துகிட்டு வர்ற மாரி ஏதாவது பண்ணிக்கலாமாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா தேவை தேவைக்கிட்ட உங்களுக்கு ஒ ஒரு நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி விட்றேண்ணா ஃபோன் பண்ணிவிட்டு அண்ணா இதே நம்பர் தானேண்ணா வேறு எதுவும் மாற்ற மாட்டீங்கள்லேண்ணா கண்டிப்பாங்கண்ணா கண்டிப்பாங்கண்ணா சரிங்கண்ணா பாருங்கண்ணா சந்தோஷம்